தமிழ்மொழி எப்படியெல்லாம் தாக்கத்துக்கு உள்ளாகுதுனு பார்த்தீங்கனா ஸோ இப்போ பழமையான ஒரு மொழி தமிழ்மொழினு சொல்லுவாங்க ஸோ ஆரம்பத்துல நம்ம பேசின மொழியும் தமிழ்தான் சொல்லுவாங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ஸாக பார்த்தீங்கனா அதர் லேங்குவேஜ் அதர் மொழியினருக்கு லேங்குவேஜஸ் பார்த்தீங்கனா ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதை படிச்சுங்கனா நிறைய ஜாப்ஸ் ஃபயூச்சர்ஸ்சில் கிடைக்கும் ஃபார் எக்ஸ்சாம்பிள் இங்கிலிஷ் அண்ட் ஹிந்தி பார்த்தீங்கனா இப்போ இதை படிங்கள் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும் இதில் படித்தா உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கும் ஸோ இது ஓரியன்டட்டாக இப்போ கம்ப்யூட்டர் லேங்குவேஜஸ்ஸும் பார்த்தீங்கனா கூட தமிழில் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கனா இங்கிலிஷ்சில் தான் இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் அதே மாதிரி ஏடிஎம்ஸ்சில் போய் நம்ம பணம் எடுக்கிறோம் பார்த்தீங்கனா பணம் எடுக்கிற மெஷினில் கூட பார்த்தீங்கனா தமிழ் கிடையாது ஹிந்தி அண்ட் இங்கிலிஷ் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கனா தமிழ்மொழி இதுவே பார்த்தீங்கனா உங்களுக்கு தெரியும் தமிழ்மொழி வந்து ஒரு தாக்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இது நிறைய ஜாப் ஆப்பர்சுனிடிஸ் வந்து அந்தந்த அந்த அதர் லேங்குவேஜஸ்க்கு இருக்குங்றதுனாலையோ ஹாேப் நிறைய இருக்கிறதுனாலயே தமிழ்மொழியை நிறையா படிக்கிறத கம்மி பண்ணிடுறாங்க ஸோ அதோடய தாக்கத்தையும் இதுக்கு இதனாலேயே இது தாக்கத்துக்கு ரொம்ப உள்ளாகிவிடுது இதோடய பெருமையை நான் ஏன் பகிர்ந்துருக்கோம் நம்ம படிச்சுருப்போம் கேட்டிருப்போம் வளர்ந்திருப்போம் தமிழ்மொழியை படிச்சிதான் வளர்ந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி லேங்குவேஜஸ் வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் போகும்போது ஸோ அந்த மொழி என்ன இருக்குது தமிழ்மொழி ரொம்ப என்ன இருக்குது ஒரு டவுன் வொர்த்தாக ஆக ஆரம்பிச்சுடுது ஸோ இதுவே பார்த்தீங்கனா உங்களுக்கு தமிழ்மொழியோடய தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படி ஏற்படுத்துதுங்றதயும் உங்களுக்குத் தெரியும்